நா வந்து என்ன செஞ்சிருக்கேனா பிரியாணி செஞ்சிருக்கேன் பிரியாணி செஞ்சதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சிக்கன் வந்துட்டு ஒன் கேஜி வந்துட்டு வாங்கி கழுவி வைச்சிட்டேன் அடுத்தது வந்து ஒரு அரிசியை நல்லா ஊற வச்சிட்டேன் அரிசியோட அளவு எப்படி எடுத்துகிட்டேன்னா ஒரு கிலோ சிக்கன்னா ஒரு கிலோ அரிசி இல்லைனா ஒன்றை கிலோ அரிசி அப்படி போட்டால்தான் பிரியாணியோட டேஸ்ட் கொடுக்கும் இல்லைனா நார்மல் ரைஸ் சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும் சிக்கனோட சிக்கனோட ஸ்பைஸி அந்த டேஸ்டு அந்த ஜூஸியாக அது அதுமாதிரி இருக்காது ஃபர்ஸ்ட் என்ன நம்ம கட் பண்ணி வச்சிக்கணும் என்னன தே என்னனலாம் இன்க்ரிடியன்ஸ் எடுத்து வச்சிக்கணும் அப்படினு பார்த்தாக்கா தக்காளி வெங்காயம் பட்டைகிராம்பு புதினா கொத்தமல்லி தயிர் லெமென் சிக்கன் தூள் பிரியாணி தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதல்லாம் எடுத்து வச்சிக்கணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அரிசியும் அரிசியை ஊற வச்சுறோமா அதுக்கு அப்புறம் வந்து சிக்கனில் வந்து கொஞ்சமாக தக்காளி தக்காளி மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கு அப்புறம் தயிர் சிக்கன் மசாலா கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக லெமென் ஊற்றி நல்லா மேக்னெட் பண்ணி வைச்சிட்டு நல்லா ஒரு ஊறணும் பதினஞ்சு நிமிஷம் கிட்ட தட்ட ஊறணும் ஊறின ஊறி அதுக்கு அப்புறம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு லைட்டாக கடாயில் எண்ணெய் ஊற்றி தக்காளி வெங்காயம் அதிகமாக போடணும் தக்காளியும் அதுக்கு வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி தக்காளி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா பட்டை கிராம்பு அதுக்கு அப்புறம் வந்துட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு வேணும்னா ரொம்ப நமக்கு டேஸ்ட் கொடுக்குணும் அப்டினாக்கா பாதம் முந்திரி அதலாம் போட்டு அரைத்து நல்ல ஒரு பவுட்ரு மாதிரி போட்டு வதக்கிகிலாம் அதையும் சேர்த்து வதக்கிகிலாம் இல்லைனா அதுவேணாமா அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கிலாம் இல்லை முழுசாகவும் போடலாம் முழுசாக போடல யாரும் சாப்பிட மாட்றாங்க அப்டினாக்கா அரைத்து போடுலாம் நல்லா டேஸ்ட்டாக அதுவும் ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதலாம் போட்டு வதக்கிட்டு நம்ம மேக்னெட் பண்ணி வைச்சிருந்த சிக்கனையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் வந்துட்டு தண்ணீர் விடும் அது அந்த சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணீர் வரவும் அந்தமாதிரி வைச்சிட்டு கொஞ்சம் தண்ணீயை விட்டு அதில் அந்த தண்ணீலேயே கொதித்து கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கிட்டத்தட்ட நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா லைட்டாக வெந்திருக்கும் அதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணீயை ஊற்றிட்டு தண்ணீருக்கு தகுந்தால்போல அந்த ஊற வச்சிருக்கோம்ல இந்த அரிசி அதையும் போட்டு நல்லா வேகவச்சிரணும் வேக வைச்சிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா கரெக்டாக வந்து ஒரு பதம் பதம் தெரியும்ல அதுமாரி போதும்னா வெயிட்டு போட்டுடலாம் வெயிட்டு போடணும் தம்கட்டணும் அப்படின்னாக்கா ஒரு வெயிட்டு தண்ணீயை வச்சு சுடுதண்ணீயை வச்சு மேலே பிளேட் போட்டு அந்த சுடுதண்ணீயை மேலே வச்சிடலாம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம பார்த்தே அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் முடிச்சிடலாம் அதுக்கு அப்புறம் எல்லோருக்கும் இலைலேயோ தட்லேயோ போட்டு நமக்கு சாப்பாடு வச்சு சாப்பிட வேண்டியது தான் சூப்பராக அந்த பிரியாணி கெடைச்சிடும் நமக்கு அதுக்கு அப்புறம் மீன் குழம்பு எப்படி செய்யுறது அப்படின்னாக்கா நானும் மீன் குழம்பு செஞ்சிருக்கேன் மீன் குழம்பு எப்படி செய்யணும்னாக்கா ஃபர்ஸ்ட்டு தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சிக்கணும் அதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் அப்புறம் வன்ட்டு வடகம் இருந்தாக்கா அதையும் வைச்சிக்கிலாம் வடகம்ங்கிறது என்னென்னா இந்த வெங்காயம் அதுக்கு அப்புறம் வெந்தயம் இதல்லாம் நிறைய ஒரு தானியம் அதுமாதிரி போட்டு நிறைய வந்துட்டு பிடிச்சி வெயிலில் ரவுண்டாக அப்படியே பிடிச்சி சர்க்கல் டைப்பில் வெயிலில் காயவச்சு வைச்சிருப்பாங்க அதுதான் வடகம் அதில் வந்து போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எடுத்து வச்சிக்கணும் அதுக்கு அப்புறம் வெந்தயம் இந்த வடகம் எடுத்து வச்சிட்டு மீனை நல்லா கழுவிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நல்லா அந்த ரத்தம் அதுமாதிரி எதுவுமே இல்லாம ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக கழுவி வச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டு வச்சிக்கணும் வைச்சத்துக்கு அப்புறம் கடாயை போட்டு அதில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்பவும் கருக விட்டுற கூடாது நார்மல் டைப்பில் வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி தக் புளி தண்ணீயை கரைச்சி வச்சு புளி தண்ணீயில் வந்துட்டு மிளகாய் தூள் அப்புறம் ஒரு தக்காளியை வந்துட்டு நல்லா கரைச்சி விட்டு வச்சிக்கணும் இந்த நம்ம வந்துட்டு வெந்தயம் வெங்காயம்லாம் போட்டு வதக்குகிறோம்ல அதை வதக்கிட்டே இருக்கும்போது இந்த கரைசல் எடுத்து அதில் போட்ருணும் போட்டு நல்லா லைட்டாக கொதித்து அப்படியே சுத்திலும் நொரை வராமாதிரி வரும்போது அந்த மீன் எடுத்து நம்ம கொட்டிட்டாக்கா அது கொதித்து ஓரளவு வந்தாக்கா அதுக்கு தேவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடும் அப்படி இல்லைனா மங்காய் வெட்டி போட்டுக்கலாம் மங்காய் போட்டுக்கலாம் தேவையான என்ன காய்கறி யார் யார் விருப்பப்படுறாங்களோ எது எதுலாம் சாப்பிடுவாங்களோ அதுலாம் வெட்டி போட்டால் அதுக்கு அப்புறம் வந்துட்டு மீன் குழம்பு தயார் ஆகிடும் இதுதான் நான் எங்கள் வீட்டில் செஞ்ச சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுன்ட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க